நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்குன மீஷோவில் வாங்குன ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து முட்டை அவிக்கக்கூடிய ஒரு டப்பா பிளாஸ்டிக் கண்டெய்னர் அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதில் ஒரே இதில் பதினாலு முட்டை அவிக்கலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸில் பதினாலுமே குக் குக் குக் ஆகி வருது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அது நான் வாங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சி இப்போ வரைக்கும் அது அவ்வளோ நல்லா இருக்குது எந்த டேமேஜும் இல்லை எதுவுமே குறைன்னு சொல்கிறதுக்கு அதில் எதுவுமே கிடையாது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இப்போ வரைக்கும் என் மனசுக்கு நெருக்கமான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ராடக்ட்டுன்னு கூட சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸே அதில் தான் அதுக்கு அப்பறந்தான் நான் நிறைய ப்ராடக்ட் போட ஆரம்பிச்சேன் எனக்கு மீஷோவில் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு ப்ராடக்ட்டுன்னா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது